எனக்கு வந்து சப் பரோட்டா செய்ய தெரியாது இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து நம்ம பரோட்டா செய்யணுன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து செய்தோம் அதில் முட்டை எல்லாம் போட்டு நல்லா சேர்த்து பெனஞ்சு செய்யலான்னு பார்த்தாக்கா எடுத்து நாங்களாம் அங்கே கடையில் அடிக்கிற மாதிரி அடித்து பார்க்குறோம் தேய்ச்சி பார்க்குறேன் எல்லாம் பா அவங்க என்னான்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு பரோட்டா செய்யலான்னு பார்க்கறேன் பராட்டாவே வரல அந்த பரோட்டா எப்படி இருந்துச்சினாக்க சப்பாத்தி மாதிரி இருந்துச்சி எங்கள் வீட்டில் இதுதான் பரோட்டாவா உங்கள் ஊர்லேன்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்றம் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படியாச்சும் இன்னொரு டைம் மாவு பெசஞ்சு அதேமாதிரி இப்போ ரெடி பண்ணி பார்க்கறேன் முட்டெல்லான் இத்தனை போடணுன்னு சொல்கிறாங்க அதெல்லான் போட்டு கரெக்ட்டாகவே பெனஞ்சு கரெக்ட்டாக போடறன் பரோட்டா வேலைக்கு ஆவலை என்ன நீ பரோட்டாவே இனிமே பண்ணாதே இன்ட்டாங்க வீட்டில் ஐயோ அப்றம் நான் சொல்லிட்டேன் இனிமே பரோட்டா பண்றதுக்கு கடையிலே அழகாக வாங்கி சாப்பிட்டர்லாம் எனக்கு இதலாம் வேலைக்கு ஆகாது எனக்கு மெயினாக வராது பரோட்டா மட்டுந்தான் மற்றபடி சப்பாத்திலாம் நல்லா சா செய்வேன் இந்த பரோட்டா எப்படிதான் செய்கிறாங்களோ தெரியல அந்த டேஸ்ட்டும் வரல அந்த பஞ்சு பஞ்சாக பிச்சு எடுப்போம் பா அதுவும் வர மாட்டுது அப்படே மத்து மத்துயா வருது சப்பாத்தி மாதிரியேதான் இருக்குது அது பரோட்டானே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குது அதனால பரோட்டா எனக்கு செய்யவே வராது அது வந்து கடையில் வாங்கிகிட்டோம் நாங்க